கள்ளக்குறிச்சியில் பார்த்திங்கனா முக்கியமான சில உள்ளுர் ஊடகங்கள்னு பார்த்திங்கனா ஜென்ட்ரலாக ஜென்ட்ரல் நியூஸும் இருக்கு பர்ட்டிகுலராக பர்ட்டிகுலராக கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குனு இருக்கிற நியூஸு இருக்கு இப்போ ஜென்ட்ரல் நியூஸ்னா பார்த்திங்கனா பாலிமர் இருக்கு புதியபூமி இருக்கு புதிய தலைமுறை இருக்கு வெளிச்சம் நியூஸ் இருக்கு நிறையா இருக்கு பர்ட்டிகுலராக பார்த்திங்கனா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்குனு வே டூ பப்ளிக் ஆப்ஸ்ஸு ஃபேஸ்புக்கில் இதுமாதிரி நம்ம வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்கிற நியூஸ் வந்து தெரிஞ்சிக்கலாம் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு பப்ளிக் ஆப்புனு பார்த்திங்கனா நீங்கள் கள்ளக்குறிச்சியை மட்டும் பர்ட்டிகுலராக கொடுத்தா மட்டும் வரதில்ல என்டர் பண்ணால் போதும் கள்ளக்குறிச்சி பற்றி என்னன்ன நியூஸ் இருக்கோ அது எல்லாம் வரும் அந்த நியூஸில் பார்த்திங்கனா வேர்ல்டு நியூஸு ஸ்போர்ட்ஸு நியூஸு பியூப்புல் நியூஸு மக்களோட நியூஸு நிறையா இருக்கு நியூஸ்லேயே பார்த்திங்கனா ஒவ்வொரு சேனலும் வந்து ஒவ்வொரு மாதிரியா ரெட் ரெட் அலர்ட் பண்ணுவாங்க நியூஸு அது எப்படினு பார்த்திங்கனா வச்சிக்கங்களேன் ஒரு நியூஸ் இருக்கு ஒரு சம்பவம் நடக்குதுனா ஒரே சம்பவத்தை இப்போ இந்த நியூஸ்காரங்க போட்ட சம்பவத்தை இன்னொரு நியூஸ்காரங்க போட்டாங்கனா அது வந்து சரிவராது இவங்க இன்னும் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணி போட்டால் தான் மக்கள் வந்து அந்த நியூஸை பாக்கிறதால அந்த சேனலுக்கு வந்து காசு போய் சேருது இதனாலதான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் முக்கிய சில உள்ளுர் ஊடகங்கள்னு பார்த்திங்கனா வச்சிக்கங்களேன் பப்ளிக் நியூஸ் வந்து இருக்கு பப்ளிக்கில் பாத்தோனா எங்கள் டிஸ்ட்ரிக்கில் நடக்கிற எல்லா விஷயமும் வந்துடும் ஸ்போர்ட்ஸ் நியூஸாக இருக்கட்டும் எந்த நியூஸாக இருக்கட்டும் எல்லாம் வந்துடும் கிளீயராக இருக்கும்